தமிழ் வந்து அதிகமாக யாருமே அதிகம் இது பண்ணுறதில்ல ஏனால் எல்லா இங்கிலீஸ் மீடியம் தான் அதிகமாக போகிறாங்க ஆனால் இங்கிலீஸுன்னால் இங்கிலீஸும் வேணும் தான் இங்கிலீஸுனால் வே எல்லாருக்கும் போனால் கம்பெனிக்கெல்லாம் போனால் இங்கிலீஸ் தேவை தான் ஆனால் அதிகமாக தமிழ் வந்து உபயோகப்படுத்தணும் யார் வீட்லையுமே தமிழ் அதிகமாக சொல்லி குடுக் பேசுகிறாங்க அதோடு சரி ஆனால் அது கவுர்மெண்ட்டு ஸ்கூல்லையே தமிழ் வ படிச்சால் தான் நல்லா கோ இது ஆனால் இப்போ யாருமே கவுர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதே இல்லை எல்லாமே இது தா தனியார் ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறாங்க ஏன்னால் இங்கிலீஸ் அங்கே தான் இங்கிலீஸ் அதிகமாக சொல்லிக் கொடுக்கறாங்க தமிழ் சொல்லிக் குடுக்கறதில்லங்க ஆனால் கவுர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சால் தான் நல்லா வாய்ப்பு கெடைக்கிது கவர்மெண்ட்லந்து சலுகைகள் நல்லா சலுகை கெடைக்கிது ஒரு லேப்டாப் கொடுப்பாங்க சைக்கிள் தந்தாங்க ஆனால் இப்போ எல்லாருமே அது வந்து நிறுத்திட்டாங்கருங்காக சப்போஸ் வந்து எல்லோருமே இப்போ வெளியே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு அனுப்பிச்சு ஆரமிச்சுட்டாங்க தமிழும் கலாச்சாரமே தமிழ் தான் ரொம்பவே எங்காவதுனா ஒரு நோவினா தமிழ் மா மக்கள் வந்து நல்லா டிரெஸ் கட்டி சீலை கட்டி ஆனால் இப்போ தமிழே இல்லேங்கிறோம் எல்லா மாடர்ன் டிரெஸ்ஸுக்கு போயிட்டாங்க இப்போது தமிழுங்கிறதே யாருமே பா படிக்கிறதே கிடையாது இங்கிலீஸ் பேப்பர் தான் படிக்கிறாங்க இங்கிலீஸில் தான் தா தமிழே பேசுறது கூட கிடையாது ஆனால் தமிழை கொஞ்சக்கு அதிகமாக அதுக்கு எடுத்து ஆர்வோம் காட்டுணும் நல்லா இருக்குன்னு மக்கள் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்குது ஏனால் தமிழ் வந்து அந்த ஆதி காலத்துலிருந்து தமிழ் வந்து முக்கியத்துவம் கொடுக்கோணும் தமிழை வந்து யாருமே தமிழை வந்து யாரும் முக்கிய குடுக் ஆனால் இங்கிலீஸ் தான் முக்கியதுக்கு கொடுக்குறாங்க தமிழை வந்து யாருமே முக்கியத்துவமே கொடுக்கறதில்ல ஆனால் கொஞ்சம் சி கவுர்மெண்ட்டு வந்து அதை வந்து மேப்படுத்தி தமிழ் ஸ்கூல் கவுர்மெண்ட் ஸ்கூலில் அதிகமாக படிக்கலாம் படிக்க படிக்க வெச்சால் நல்லது தமிழ் வந்து சொல்லிக் கொடுக்கோணும் நல்லா வீட்லையே நல்லா தமிழும் சொல்லிக் கொடுக்கறது நல்லது கொழந்தைங்க கூட தமிழ் நல்லா பேசுங்க ஏனால் பேசுவது இங்கிலீஸுல் தான் பேசுகிறாங்க இப்போ எல்லாம் யாருமே தமிழ் வந்து பேசுறதில்லை ஏனால் ச அம்மா வா இங்கே வா அப்டின்னு கூப்பிடுது தாடி இங்கே வா இங்கிலீஸில் சொல்லுற மாதிரி மாதிரி பேசுறாங்க அந்த மாதிரி எல்லா விட்டு விட்டுட்டு தமிழ்லையே பேசுகிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் அதை வெளிப்படுத்துனீங்கன்னால் நல்லது எங்களுக்கு எல்லொருக்குமே அது நல்லது அது தமிழை வந்து விடக்கூடாது இன்னும் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலையே வளர்ந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு ஏனால் நாங் தமிழை வந்து அது வந்து ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் எங்கள் தமிழை வந்து வெ வெளிப்படுத்தும் நல்லா நாலு பேர்த்துக்கு வந்து தமிழ் நல்லா தெரிகிற மாதிரி வெளிப்படுத்தணும் எங்களுக்கு அது ஊக்கம் கொடுக்கற மாதிரி நல்லதாக பண்ணுங்க எங்களுக்கு கவுர்மெண்ட் வந்து அது கொஞ்சம் தமிழை வந்து நல்வழிப்படுத்துங்க எங்களுக்கு வந்து அந்தமாதிரி